ஹலோ கேட்குதா மேம் ஆ நல்லாயிருக்கோம் சொல்லுங்கள் மேம் ஆ இந்தாதான் மேம் இருக்கோம் எங்கே மேம் க்ளாஸ் நடக்குது மழை டைமாக இருக்குறதினால க்ளாஸும் இல்லை ஸ்கூலும் இல்லை வீட்டில் தான் இருக்கிறோம் ஆ பண்ணியாச்சு மேம் பிள்ளைங்கள எப்படி படிக்க வைக்கிறது என்னன்னு தெரில எக்ஸாம் டைம் வேற வந்துட்டிருக்கு எல்லாமே முடித்தாச்சு மேம் எக்ஸாம் டைமாக இருக்குதில்ல அதனால் முடித்திட்டோம் மேம் ஆன்லைன்லலாம் க்ளாஸ் நடத்தலாமா மேம் எக்ஸாம் டைம் அதெல்லாம் ஒன்னும் பண்ணால் பிரச்சனை இல்லையா ஆ ஓகே மேம் சரி அப்போ அதேமாரி நாங்களும் ஆன்லைன்லையே க்ளாஸ் நடத்தலாமே ஆ சரி மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம்